புகைப்படம் வந்து ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது தொழிலாகவோ சில பேரு செய்கிறாங்க அவங்களுக்கு நான் என்ன அறிவுரை கூறுகிறேன் அப்படினா உங்கள் மனதில் என்னப்படுதோ நீங்கள் அதை மட்டும் செஞ்சால் போதும் சில பேரு வந்து இதை வந்து பேஷனாகவும் செய்வீங்க சில பேரு வந்து இது வந்து தொழிலாகவும் செய்வீங்க உங்க மனதில் என்னப்படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கனா நீங்கள் காதில் வாங்க வேணாம் உங்க மனதில் எனக்கு இது தான் படுது நான் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக தான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் இல்லை நான் ஒரு தொழிலாக தான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படினால் உங்க மனதில் என்னப்படுதோ அதை நீங்கள் தைரியமாக செய்யுங்க யாருமே உங்களை கேட்க முடியாது ஏன்னா இது உங்களுடைய லைஃப் நீங்கள் தான் வாழப்போகிறீங்க இதையே வந்து நீங்கள் வந்து இப்ப ஒரு பொழுதுபோக்காவே நீங்கள் செஞ்சீங்க அவங்க மத்தவங்க சொல்கிறாங்க அப்படினால் அடுத்த நிமிடம் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ ஒரு தொழிலாகவும் செஞ்சிருக்கலாம் அந்த தொழிலில் உனக்கு காசு கிடச்சிருக்கும்ல நீ ஒரு தொழிலாகவும் செஞ்சிருக்கலாம் அப்படினு இதே அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து வேறே ஒருத்தங்க சொல்லுவாங்க இதை தொழிலாக எடுத்திருக்கலாம் அப்படினு சொல்லுவாங்க அதில் நம்ம வந்து நம்மளுக்கு நஷ்டம் அடைஞ்சிருச்சு அப்படினா அப் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படினா நீ இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுத்திருக்கலாம் பாரு இப்போ நஷ்டமாயிட்டுல்லை அப்படின் சொல்வாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கனா நீங்கள் காதில் வாங்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் அவ்வளோ தான் நான் வந்து அதை தொழிலாகவும் பார்க்கல பொழுதுபோக்காகவும் பார்க்கல ஜஸ்ட்டு இப்போ ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் அவ்வளோ தான் உங்க மனதில் என்னப்படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க தயவுசெய்து மற்றவங்க சொல்கிறத நீங்கள் காதில் வாங்காதீங்க ஏன்னால் இது உங்களுடைய லைஃப் அவ்வளோ தான்